நான் ஒரு முறை ராஜ் டிவி கன்டெக்ட் பண்ண சமையல் போட்டியில் நான் கலந்திருக்கிறேன் கலந்துட்டு ஒரு காஃபி மேக்கர் ஒன்று பரிசாக நான் வாங்கியிருக்கிறேன் நான் என்ன தெரியுமா செஞ்சேன் நான் காளான் ஃப்ரை செஞ்சேன் நான் அந்த நிகழ்ச்சி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் வீடியோவில் ராஜ் அந்த சேனலில் வந்து ஒளிபரப்பப்பட்டது நான் பரிசு கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது யூடியூபில் நான் வீடியோ என்னுடைய வகுப்பில் பயில்கின்ற குழந்தைங்கள் ஏதாவது வித்தியாசமாக செய்யும்பொழுதோ அவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப அழகாக இருக்கும்பொழுதோ இல்லை அந்த விழா காலங்களில் பள்ளியில் நடைபெறுகின்ற ஒரு சில ஆண்டு விழா இல்லை கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் இது போன்ற நிகழ்ச்சிகளில் அவர்கள் ஆடும்பொழுதோ அந்த டான்ஸ் புரோகிராமை வில்லு பாட்டு நிகழ்ச்சிகளை நான் யூடியூபில் அப்லோடு செய்திருக்கிறேன் என்னுடைய குழந்தைகளுக்கு அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது ஒரு ஒரு செயல்பாட்டையும் என்னுடைய ஆசிரியர் யூடியூப் சேனலில் போடுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிட்டு ரொம்ப உற்சாகமாக குழந்தைங்க படிப்புலேயும் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஈடுபடுறாங்க இது எனக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது